வார மலர் ஆன்மீக மலர் அந்த பேப்பரை நான் அதிகமா படிச்சிருக்கேன் சின்ன வயசில் வார மலர் வாரத்துக்கு ஒரு முறை வரும் வெள்ளிக்கிழமன்னா வரும் நாங்கள் இரு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது அதில் வர அந்த கதைகள் அக்பர்ரோட கதை முல்லா கதை இந்த கதைங்கெல்லாம் படிப்போம் அதில் ரொம்ப சுவராஸ்யமாக இருக்கும் அக்பர் எப்படி புத்திசாலித்தனமாக செயல்பட்டார் அப்படின்றதுலாம் வரும் அது எனக்கு படிக்க படிக்க ஆர்வமாக இருக்கும் எப்போ அந்த வெள்ளிக்கிலம ஆகும் அந்த புக்கை வாங்கி படிக்கலாம்னு ஆசையாக இருக்கும் அதில் வந்து பார்த்தின்னா எட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு புகைப்படம் இருக்கும் அந்த ரெண்டு புகைப்படத்தில் சில எட்டு வித்தியாசங்கள் மாறுதலாக வச்சிருப்பாங்கள் அந்த எட்டு வித்தியாசம் எது எதுன்னு கண்டுபிடிக்கணும் அது நல்லா இருக்கும் திரும்ப சில பொம்மை படங்கள்லாம் போட்டிருக்கும் அதில் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்கணும் அந்த பொம்மை படத்தை பெயிண்டிங் அடிச்சால் அந்த பொம்மையோடய உருவம் கிடைக்கும் அது பார்க்க அழகா இருக்கும் திரும்ப இன்னொரு விஷயம் இருக்கும் அதிலயே வந்து என்னென்னா ஒ ஒன்னில் இருந்து ஒரு நூறு புள்ளி வரைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இருக்கும் அந்த புள்ளிகள்லாம் நம்ம வரிசையாக சேர்த்துட்டு வந்தால் அது ஒரு அழகான உருவம் வரும் அது பொம்மையாக இருக்கலாம் சாமியாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் இல்லை ஒ வ வாகனமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு உருவம் வரும் அந்த மாதிரி வரும் போது அது ஒரு விளாயாட்டு கேம்லிங் விளாட்டாக இருக்கும் அதுவும் பார்க்க நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் விளாயாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து சில விடுகதைள்லாம் கேட்டிருப்பாங்க அந்த விடுகதைக்கு விடுகதை கேட்டு அதுக்கு ஆன்ஸர் சொல்லச் சொல்லி கேட்பாங்க ஆனால் அதுக்கு விடையும் கீழே கொடுத்துருப்பாங்க நாங்கள் விடையை பார்க்காமலே பசங்கள்லாம் உட்காந்து இந்த விடுகதையை நான் படிச்சேனா அதுக்கு ஆன்ஸர் பண்ண சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க கேட்பாங்க அப்படியே நாங்கள் அதில் ஜாலியாக அது ஒரு விளாயாட்டு போவோம் வார மலர் இந்த ஆன்மீக மலர்ன்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறந்தான் ஆன்மீக மலர் என்னென்னு தெரிஞ்சிக்கிச்சு ஆன்மீக மலர்ல வந்து எனக்கு என்ன ராசி இன்றைக்கி என்ன கிழமையில எந்த தெய்வத்துக்கு வழிபட்டா நல்லது நடக்கும் எந்த திசை நல்ல திசை எந்த கே ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நல்ல நற்பெயர்லாம் கிடைக்கும் இப்போ கஷ்டங்கள் என்ன தோஷங்கள் என்ன இப்படின்றதுலாம் பற்றி தெரிஞ்சிக்கறதுக்காக அந்த இதை படிப்போம் இன்றையவுடைய அதிர்ஷ்டமான நிறம் என்ன இன்றையவுடைய தினத்தோட அதிர்ஷ்டமான குணம் என்ன இன்றைய தினத்தோடய அதிர்ஷ்டமான நம்பர் என்ன இதெல்லாம் பார்த்து அதை தேர்ந்து எடுத்து அது வழியா போகணும் அப்படின்றதுல சில ஆன்மீகமும் ஆன்மீகமும் சொல்லுவாங்கள் அதுவும் நல்லா இருக்கும் புத்தகம் படிக்குறதே அது ஒரு அழகான விஷயந்தான்